இப்போ நம்பளுக்கு வர காய்கறிகள் பார்த்திங்கன்னா ஒரு தரமாக இருக்குறதுல்லை வெலை முன்னே பின்னே இருந்தாலும் அதோடய தரத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி பார்க்கற பட்சத்தில் நம்பளுக்கு வர காய்கறிகளோ மளிகை சாமானோ வந்து ஒரு தரம் இல்லாமல்தான் இருக்குது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதில் பயன்படுத்துகிற அந்த வியாபாரிகள் அந்த தொழில் அதிபர்கள் அந்த காய்கறியோடய விளைய வைக்கிற விவசாயிகளும் ஆகட்டுங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உரத்த பயன்படுத்துகிறாங்க இப்போ அதிகம் உரம் பயன்படுத்துறனால அதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காய்கறிகளில் இருக்கிற சத்து வந்து நம்பளுக்கு முழுமையா கிடைக்காம போயிடுது இப்போ ஒரு கொழம்புல ஒரு காய் போடுறோம் ஒரு கேரட்டோ ஃபீன்சோ இல்லை வேறு ஏதாவது முள்ளங்கி ஏதோ காய் போடுறோம் அப்படின்றப்ப அதோடய டேஸ்ட்டுன்றது இருக்க மாட்டேங்கிது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உரம் பயன்படுத்துறனால அதோடய த டேஸ்ட்டு இது அதோடய சுவையென்றது மாறிடுது இப்போ நீங்கள் அந்த காய்கறிகளை மட்டும் இல்லை மற்ற மளிகை சாமானை எதை எடுத்துக்கிட்டாலும் சரி மளிகை சாமானில் எதை எடுத்தாலும் சரி பருப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் சரி தேங்காய் எண்ணெய் கடலெண்ணய் கடலை பருப்பு அப்புறம் மற்ற எது எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கான தரம்ன்றது கிடையவே கிடையாது ரொம்ப தரம் இல்லாமல்தான் இருக்குது அதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து மக்களுக்கு என்ன நல்ல ஒரு உணவு பொருளை கொடுக்கணுமோ அதை வந்து நடவடிக்கை எடுத்து அதுக்கான செயலில் ஈடுபடணும்றதுதான் நம்ப கேள்வி நம்ப கொஸ்டீனு இன்னொன்று இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்றது நல்ல விஷயாக இருந்தாலும் மக்களிடம் வந்து அந்த எப்படி சொல்வது செலவுகள்தான் அதிகமாகும் மக்கள் வந்து அதில் வந்து அடிக்ட் ஆயிடறாங்க செலவுகள் வந்து அதிகமாக போகுது அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு ஃபோன் பண்ணவோ ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ஆட்ரு பண்ணிணாலுமே அது வீட்டுக்கு வந்தாலும் அது வந்து நம்ம தினசரி தினசரி வாழ்க்கையில அது நம்ம வந்து ஒரு ஒரு பகுதியாக வச்சுக்கிறோம் மாதம் மாதம் இது வாங்கணும் மாதம் மாதம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு செயலில் போய் இறங்கறனால அது மிக பெரிய ஆபத்தில்தான் போய் முடியும் அப்படின்றதான் நான் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன்